ஹலோ கிரீன் சூப்பர் மார்க்கெட்டுங்களா இப்போ ஹட்சன் கீ என்ன ரேட்டாகுது வேறு எதனால் பிராண்டட் இருக்கா இல்லை ரேட்டு என்னென்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாரி நான் பண்ணிருப்பன்

எனக்கு வந்து ஹட்சனில் மூணு லிட்டரு வேணும் ஆன் பரவாயில்ல அட்ரெஸ் சொல்கிறேன் டெலிவரி பண்ணிடுரிங்ளா டோர் நம்பர் ஒன் பார் ஒன் ஃபோர் சவன் ஆ விழுப்புரம்

ஆறுநூத்தஞ்சு ஆறுநூற்றி ரெண்டு யூபிஐ மூலியமாக நான் பே பண்ணுறேன் நயன் ஃபை டூ ஃபோர் ஓன் நயன் சவன் டூ

ஆன் ஓகே ஓகே தேங்க் யூ